எங்கள் ஊரில் வள பற்றாக்குறை அப்படின்னாக்கா எல்லாமே வந்து எப்படி சொல்லுறது அது எரியை தூருவாரிட்ருக்காங்க ஓரளவுக்கு பரவால்ல நம் மருத்துவமனை தடுப்பூசி மையங்கள் அப்படிங்கிறது இருக்கு வராங்க எப்போதும் ஆனால் மெயினான பிளேஸ்க்கு வந்து இது பண்ணுறாங்க ஆனால் மெயினாக நம்ப வந்து எங்கே போகணும் அப்படின்னா பஞ்சாயத்து போட்ருந்தால் அது பஞ்சாயத்து ஊர் எந்த ஊரோ அந்த ஊரில் தானே நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலு கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே இப்போ ஓரளவுக்கு பரவால்ல எல்லாருமே வந்து ஹெல்ஃபுல்லாக தான் இருக்காங்க கால் பண்ணால் எங்களோட பிரச்சனைகள் வந்து நேரில் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு எங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து செஞ்சிக்கொடுக்குறாங்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு